இப்போது தேர்தல்போது நிறையா சின்னங்கள் இருக்குது ஒவ்வொரு சின்னத்தில் உள்ளவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதேமாதிரி அதில் நமக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க சரி அதெல்லாம் கடந்து ஒரு வழியா ஓட்டு போட போனாலும் அங்கே ஓட்டு போடுற இடத்துல நம்மளை மாதிரியே ஏற்கனவே யாருக்காச்சும் பேர் இருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் இப்போ கமலா அப்படின்னு இருந்தால் அதேமாதிரி இன்னொரு பொண்ணு பேரும் கமலாவாக இருக்கும் இன்ஷியலும் ஒன்றாவே இருந்துச்சின்னால் அப்போ ஃபோட்டோ மாற்றி மாற்றி போடுறதுனால நம்மளுக்கு வர சென்டர்ல நம்ம ஃபோட்டோவுக்கு பதிலாக அவங்க ஃபோட்டோ இருக்கும் அப்போது நம்ம வந்து ஓட்டு போடும்போது நம்மளோடய ஃபோட்டோ வரல நீங்கள் கள்ள ஓட்டு போட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள்லாம் வரும் அதுமாதிரி சிரமங்கள்லாம் நிறையா இருக்குது ஓட்டு போடும்போது பேர் ஒன்றா இருக்கும் அப்படி இல்லைன்னா பேரும் வந்து ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ இருக்கும் பேர் மாறி இருக்கும் அப்புறம் அந்த ப்ரிண்டிங் பண்ணுறவங்க மிஸ்டேக் பண்ணுறதுனால இந்தமாதிரி ஓட்டு போடுற நேரத்தில் சில சிரமங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதுதான் வந்து தேர்தலின்போது வர சிரமங்கள் அதுமாதிரி ரொம்ப நேரம் லைன்ல நிற்கிறதா இருக்கும் கூட்டமாக இருக்கும் சில இதில் வந்து மிஷின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது இதுமாதிரி சில சிரமங்கள்லாம் தாண்டியும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஓட்டு போட்டுட்டு வரமாதிரி இருக்கும்